இந்த காய்ச்செல்லாம் பரவாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளை சுற்றி உள்ள இடத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டு பக்கத்தில் சாக்கடை ஓடுறது இந்த மாதிரிலாம் வெச்சுகிட்டோம்னா கொசு வந்து அப்புறம் கொசு வந்து முட்டை விட்டு அதோடய குஞ்செல்லாம் பெருக்கி கொசுக்களால் மட்டும் தான் இந்த நோய் வந்து பரவுது அதனால் வந்து நம்ம வந்து வீட்டை ஃபஸ்ட்டு மொதல் முக்கியமானது வீட்டை சுற்றி நம்ம சுத்தமாக வெச்சுக்கணும் கூட்டி கீட்டி வெச்சுருக்கணும் குப்பையாக இருந்தால் கூட அந்த குப்பையை அந்த சே மரத்தில் உள்ள இலைக்கு அடியிலெல்லாம் போய் கொசு முட்டை விட்டு அது குஞ்சு பொறித்து வரதுனால் நம்ம ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தமாக வச்சுயிருக்கணும் அடுத்து நம்ம வந்து தண்ணி பிடிச்சோம்னாக்கா ஃபஸ்ட்டு அதை வந்து தண்ணி சுத்தமாக நம்ம பிடிக்க சுத்தமான தண்ணி பிடிக்கறவங்களுக்கு அதை பிடிச்சி ஃபர்ஸ்டு நம்ம மூடி வைக்கணும் முக்கியமாக ஏன்னால் டெங்கு கொசு வந்து டெங்கு கொசு உருவாக்கிறது வந்து மலேரி ஏன்னால் பெண் ஏடிஸ் கொசு தான் வந்து டெங்கு காய்ச்சலை உருவாக்குது அது பகலில் தான் ப நம்ம மனுஷங்களலாம் கடிக்குது அது வந்து சுத்தமான தண்ணியில் தான் முட்டை விட்டு தன்னோடய இனத்தை பெருக்கிக்குது அதனால வந்து நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு தூய்மையாக வச்சுக்கணும் அடுத்து வந்து அடுத்து வந்து நம்ம வந்து நம்ம மொதல் முக்கியமாக தண்ணி குடித்தா அதை மூடி வைக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது வந்து நம்ம வந்து வெள்ளை துணியால் மூடி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு தடவை வந்து டெங்கு காய்ச்சல் வந்திருந்தது அப்போ டெங்கு காய்ச்சல் வராத அந்தனோட அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள வெள்ளைை அணுக்களை சாப்பிட்ரும் சாப்பிட்ருது அது வந்து குறைச்சிடுது அதனால நமக்கு வெள்ளை அணுக்கள் இன்கிரீஸ் ஆகிறது அது கூட்டுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த வெள்ளை அணுக்கள் குறைய விடாமல் நம்ம பார்த்துக்கறது தான் டெங்கு காய்ச்சல்னால் நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த்தெல்லாம் போய்விடும் வெள்ளை அணுக்களை முக்கியமாக குறைச்சிரும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் தான் அதனால் வெள்ளை அணுக்கள் வந்து இந்த டெங்கு காய்ச்சல்ங்றது குறைச்சிட்டுனா நம்மளால் உயிர் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம இறக்க கூட இந்த காய்ச்செல்லாம் வந்தால் நம்ம இற நம்மள நம்மளால இறக்க கூட நேரிடும் அதனால வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம வந்து சுத்தமாக இருந்துக்கணும் அப்புறமா வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப வந்து கை காலில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிகிட்டு போனோம்னாக்கால் நம்மள வந்து கொசு கடிக்காது நம்ம வந்து கொசு கா கொசுவோடய கடியிலிருந்து நம்மளே நம்ம வந்து பாதுக்காத்துக்கலாம் இந்தமாதிரி சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் கரக்டாக செஞ்சோம்னால் பெரிய பெரிய நோய்கள்லிருந்து நம்ம தப்பிக்கலாம் பாத் ரூமை சுத்தமாக வச்சுக்கறது வீடை சுத்தமாக வச்சுக்கறது வீட்டை சுற்றிலும் சுத்தமாக வச்சுக்கறது இப்போ கானில் சாக்கடையெல்லாம் இருந்தால் அதை பா அது ஓரமாக சுற்றி இந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போடுறது அப்புறம் தண்ணி பிடிச்சா தண்ணி மூடி வைக்கிறது நம்ம டெய்லி நம்மளே நம்ம சுத்தப்படுத்திக்கிறது இந்த மாதிரிலாம் இது பண்ணாக்கால் நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம வந்து டெங்கு காய்ச்சலோ மலேரியா காய்ச்சலோ அந்த தொற்றுலிருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிடலாம் எங்கள் அக்காவுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்துட்டு அப்போது வந்து எங்களுக்கு வந்து தெரியாது டெங்கு காய்ச்சலுனு தெரியல ஆனால் காய்ச்சல் சாதாரண நார்மலான காய்ச்சல் தான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிடலில் போய் பார்த்துட்டே இருந்தோம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆறு நாள் எங்கள் அம்மா டெய்லியும் எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அக்கா வந்து டெங்கு காய்ச்சல் வ எங்கள் அக்கா சும்மாவே ஒல்லியாக தான் இருப்பாள் டெங்கு காய்ச்சல் முக்கியமாக நம்ம உடல வந்து உருக்கிவிடும் ரொம்ப ஒல்லியாக ஆக்கிவிடுங்க அஞ்சாது படிக்கிற அப்போ அவளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தது நான் வந்து நார்மல் காய்ச்சல் தான் நார்மல் சாதாரண காய்ச்சல் தான் சாதாரணமான காய்ச்சல் தான் ஊசி ஊசியாக போட்டு இருக்கிறோம் அப்புறமா ஒரு நாள் ஜிஹெச்சுக்கு போனோம் ஜிஹெச்சுக்கு போனவுடனே வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் இருந்து இருக்கும்னு இந்த மாதிரி எந்த காய்ச்சல் வந்தாலும் நம்ம பிரைவேட்டை நாடுறத விட கவர்மண்ட் ஹாஸ்ப்பித்திரிக்கு போனாக்கால் இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது சே அங்கே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க அங்கே வந்து இதுக்கு ஒரு முடிவு இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் ப்ரைவெட் ஹாஸ்ப்பிட்டல் போனாக்கால் நம்ம ஒழுங்காக நல்லா பார்த்துப்பாங்களோனு கேட்டாக்கால் கிடையாது தெரியலை எனக்கு என்னமோ எங்கள் அக்கா வந்து ஜிஹெச்சி திருநெல்வேலி ஜிஹெச்சில் தான் வச்சு பார்த்தோம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவளுக்கு சரியாகிட்டு அடுத்தது பதினெட்டாயிரம் இப்போ நமக்கு வந்து ஒன்றரை ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ இருக்கணும் உடம்புல அவளுக்கு ஒரு லட்சம் வந்து ஐம்பதாயிரம் வந்து முப்பதாயிரம் வந்து பதினெட்டாயிரம் தான் இருந்தது கடைசியில் அவ அவளுக்கு அம்மா அப்புறமா ஒருத்தங்களோடய வொயிட் அணுக்கள் வந்து கிடச்சிது அது வந்து எங்கள் அக்காவுக்கு ஏற்றினாங்க ஏற்றினத்துக்கு அப்புறம் சொன்னாங்க இது வந்து உடம்புல செட் ஆகுமா இல்லையானு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிங்ற மாதிரி சொன்னாங்க ஒன் டைம் டெங்கு காய்ச்சலோ மலேரியா காய்ச்சலோ வந்தால் அதில் இருந்து நம்ம மீண்டு வந்துடோம்னா திரும்பி நம்ம நல்லா பாதுகாப்பாக சேஃப்பாக இருந்துக்கணும் ஏன்னால் அந்த நோய் வந்து திரும்பி நமக்கு வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது எங்கள் அக்காவுக்கும் அதுதான் சொன்னாங்க நீ வீட்டில் போய் பத்திரமாக இருந்துக்கணும் ஏன்னால் திரும்பியும் உங்களுக்கு வந்து இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பத்திரமாக இருந்துக்கணும் அப்படினு சொன்னாங்க இது வழியா நான் என்ன சொல்ல வரேன்னால் இந்த நோய்லெல்லாம் இருந்து நம்ம வந்து இந்த நோய்லெல்லாம் இருந்து தப்பிக்கணும்னால் நம்ம நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம நம்மளை சுற்றியும் இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணியும் சுத்தமாக இருக்கணும் நம்ம குளிக்கிற தண்ணியும் சுத்தமாக இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன்